எனக்கு டான்ஸில் இன்ட்ரஸ்ட் வந்தது குட்டியாக இருக்கும்போதுலந்தே எனக்கு டான்ஸ் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரஸ்ட்டு எந்த டான்ஸ் இருந்தாலும் நான் போய் ஆடணும் அப்படின்ட்டு அடம் பிடிப்பேன் அதேமாதிரி அப்படி வளர வளர எல்லா டான்ஸ் பர்ஃபாமென்ஸும் பண்ணுவேன் அதற்கப்பறம் ஒரு ஸ்டேஜில் ஸ்கூலில் ஒரு எயித்து நைன்த் வரும்போது பரதநாட்டிய கிளாஸ் வந்து கன்டாக்ட் பண்ணாங்க கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் கேட்டு பரதம் கற்றுக்கிட்டேன் அதேமாதிரி ரொம்ப அழகாக எங்கள் அருண் மாஸ்டர் சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட எக்ஸ்பிரெஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்கள பார்த்துதான் நான் கற்றுக்கிட்டேன் அது மாதிரி பரதம் வந்து டேரெக்ட்டாக திருவாரூர் கோவிலில் போயிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆடுனேன் எனக்கு அந்த அந்த சூழலை வந்து மறக்கவே முடியாது அந்த அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரியை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கு அந்த பரதநாட்டியம் அப்படினாவே அது தான் எனக்கு ஞாபகம் வரும் அதே மாதிரி காலேஜ் டைம்மில் விஷால் கிருஷ்ணா மாஸ்டர் கதக் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன் அந்த விஷயம்லாம் அவங்களப் பார்ப்பேன்னா அப்படின்ங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஆனால் அவங்கள்கிட்ட நான் கதக் கற்றுக்கிட்டேன் கதக் கற்றுக்கிட்டு அவங்கள்கிட்டயே அவங்களுக்கு நேராகவே கதக்கில் ஃப்யூஷனில் ஒரு டான்ஸ் பண்ணோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ பாராட்டுனாங்க எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்ப வரையும் அது மேல உள்ள இன்ட்ரஸ்ட் குறையவே இல்லை எனக்கு பரதநாட்டியமும் நல்லா தெரியும் அதாட்டம் கதக்கும் நல்லா ஆடுவேன் எல்லாருமே சொல்லுவாங்க உன்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாக கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு பிடிக்கும் ரொம்ப டான்ஸ்